ஹலோ ஆ ஃபுட் இப்போது ஆட்ரு பண்ணியிருந்தேன்ல ஆ அதில் கொஞ்சம் சில விஷயம் லிஸ்டில் சேர்க்கணும் எனக்கு கொஞ்சம் ஜூஸ்லாம் தேவைப்படுது உங்களோட கடையில் வந்து என்னென்ன ஜூஸ்லாம் வைச்சிருக்கீங்கனு கொஞ்சம் சொல்ல முடியுமா ஆ சரி ஆ சரி நான் ஸோ கொஞ்சம் லிஸ்ட் சொல்கிறேன் அதில் வந்து நீங்க அந்த லிஸ்டலாம் வந்து ஜூஸ்லாம் வந்து சேர்த்துக்கோங்க

பெப்சி ரெண்டு பாட்டில் சேர்த்துக்கோங்க செவன்அப் ஒரு பாட்டில் எல்லாம் அரை லிட்டர் போதும் எல்லாத்திலேயும் நீங்கள் வந்து இந்த லிஸ்டோடு சாப்பாடோடு கொடுத்துருங்க நான் சே அமௌண்ட் பே பண்ணிடுறேன் ஆ சரிங்க ஓகே தேங்க்யூ